டிரைவரோட பேர் வந்து ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பில் காமிக்குது அவருக்கு ஏதாச்சும் குடிப்பழக்கம் ஏதாச்சும் இருக்கா அப்படில்ல வேற ஏதாச்சி அவர் மேல் ஏதாச்சும் போலீஸ் கேஸ் ஆக்சிடென்ட்டு கேசு ஏதாச்சும் வந்து ஃபைலாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் நல்ல டிரைவரா வந்து அமிச்சுடுஙக நாங்கள் சேஃபா போயிட்டு சேஃபா வரனும் அதுக்காகத்தான் உங்கள் யூபர்லேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம்